ஈரோடு மாவட்டத்தில் வந்து ம விவசாயம் அதிகமாக இருக்குது விவசாயத்துலேயே எல்லாம் வந்து ஏன் கோபி சைடு வந்து வ நெல் மஞ்சள் வாழை இதெல்லாம் இருக்குது சத்தி சைடு வந்து பருத்தி அப்புறம் வந்து கிலங்கு ச ச கிலங்கு இதெல்லாம் ஃபேமஸ்ஸாக இருக்குது ஈரோடு மாவட்டத்தை மஞ்சள் மாநகரமாக சொல்கிறாங்க ஈரோடு மாவட்டத்தில் எல்லாமே விவசாயம் தான் அதிகம் தக்காளி வெண்டக்காய் எல்லாமே விவசாயத்தில் தான் நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் படிப்பு வசதி அதிகமாகிட்ருக்கு படிப்பு வசதி வந்து ஐடி காலேஜ் இருக்குது அக்ரிகல்ச்ர் காலேஜ் இருக்குது ஈரோடு மாவட்டத்திலேலாம் இப்போ பொண்ணுங்கள்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பெருந்துறையில ஹாஸ்பிட்டல் டாக்ட்ரு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஜி எல்லாம் வசதி வந்துட்டே இருக்குது அதுக்கப்புறம் கம்பனி நிறையா ஆகுது கம்பனி வந்து இது பனியன் கம்பனி அதுக்கப்புறம் நூல் கம்பனி அதுக்கு இல்லாமல் ஐடி காலு நெ கம்பனி இந்தமாதிரி நிறையா இருக்குது அதுக்கப்புறம் நிறையா பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு நிறையா வந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து வ வசதி கூடிகிட்டே போயிகிட்ருக்குது வசதி கூடிகிட்டு நல்லா இருக்குது அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நிறையா நிறையா வந்துகிட்ருக்கு ஹாஸ்பிட்டல் நிறையா கட்டிடம் ஆகிட்டே இருக்குது இதே வந்து நான் முதல்லேலாம் ஏதாச்சும் உடம்பு சரி இல்லைன்னா ரொம்ப வா உடம்பு சரி இல்லைன்னா சென்னை இந்தமாதிரி கோ கோயமுத்தூர் அந்த மாதிரி போகிற மாதிரியா இருந்துச்சு இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே ப்ரைவேட்ல கடக்கிற வசதி ஈரோடு மாவட்டத்தில் கவர்மெண்ட்லேயே கிடைக்கிது கா ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் எல்லா பக்கமும் அதிகரிச்சிகிட்டே தான் போயிருக்குது நல்லா கட்டிட இப்போது கட்டிட அமைப்பெலாம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கம் ஐடி காலேஜில் படிப்பு வசதி எல்லாமே எல்லாமே நல்லா இருக்குது நல்லா கட்ட்டம் கட்டிடமா கட்டி நல்லா படிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் சாயப் துணி கட துணி கடைகள் நிறையா ஆயிட்ருக்குது ஈரோடு மாவட்டத்தில் மொத்த விலைக்கே ஷ கிடைக்கிற மாதிரி வசதி இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் இந்த கம்பனி எல்லாம் அதிகமாகிறனால க க கம்மி ரேட்ல கிடைக்கிது அதுவும் இல்லாமல் கொள் கொள்முதல எடுத்து வேற பக்கம் கொண்டு போய் விற்கிற மாதிரியான வசதி ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது எல்லாமே ஹோல்சேல் தான் அதுக்கப்புறம் சாயப்பட்டறைகள் சாயப்பட்டறைகள் வர நிறையா கலர்ஸ் எல்லாம் இது பண்ணி நல்லா கம்பனி துணி எல்லாம் இது பண்ணி அதுவும் எங்கேயோ வெளிநாடுக்கெல்லாம் போகிற மாதிரி எல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க அது இந்த சாயப்பட்டறைகள் வந்ததுலேருந்தே அதில் இருந்து ஆத்தில் அந்த சாயம் கலக்கிறதுனால அந்த ஆற்று தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஸ்டமாக இருக்குது அதில் குடித் தண்ணியிலேலாம் சேர்ந்தனால நாம் என்ன பண்ணுறோம் அந்த குடி இதெல்லாம் இது பண்ணும் வா தண்ணிங்கூட வெளியில வில கொடுத்து வாங்கிற நிலமைக்கி வந்துட்டோம் விலை கொடுத்து வாங்கிற வரைக்கும் வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து அது தண்ணி வந்து விவசாயிக்கு போகிறனால விவசாயம் எதுவுமே வர்றது இல்லை அந்த சாயப்பட்டறனால அந்த சாயம் இதெல்லாம் மாசுபடுறதுனால விவசாயம் வராதனால் வராதனால் எல்லாரும் விவசாயத்தை வந்து ஃப்ளாட்டு போட்டுறாங்கள் ஃப்ளாட்டை போட்டோன்ன அதில் கட்டடமாகுது கட்டடம் ஆக ஆக வந்து அது கட்டிடம் ஆகுது அதுக்கப்புறம் வேலை வசதி வரதனால வண்டி எல்லாம் அதிகமாக புக புக புக வருது அந்த புகனால காற்றெல்லாம் மாசுபடுது அதில் வந்து கொஞ்சம் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க